சமீபத்தில் நான் கடைசியாக வாங்கின பொருள் வந்து மொபைல் ஃபோன் தான் எனக்காக ஏன்னால் நான் என்னோடய பழைய மொபைல் ஃபோன் உடைஞ்சிடுச்சு ஸோ புது ஃபோன் வாங்கினேன் ஸோ இப்போது பழைய ஃபோனும் நல்லா தான் இருந்தது புது ஃபோன் இப்போது நான் வாங்கின ஐஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நான் வாங்கின பை பண்ண பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த புது ஃபோனும் இப்போது அடுத்த ஃபோனுக்கும் நான் இப்போது பிளான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சி பட் நல்லாவே ஒர்க் ஆகுது அது அதோடய சார்ஜிங் கேப்பாசிட்டியாக இருக்கட்டும் இல்லைனா மெமரி கேப்பாசிட்டியாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது அதில் எனக்கு இஸ்யூஷ் இப்போதைக்கு எதுவுமே வந்தது இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னாலஜியோடு கீப்அப் பண்ணுற அளவுக்கு தான் இந்த மொபைல் ஃபோன் இருக்குது இது கைபேசிங்ற இது எடுக்கும் போது நெட் ஒர்க் கவரேஜ் ஏரியாவும் நல்லாவே இருக்குது அதோடய நெட் ஒர்க் இஸ்யூஷ் எனக்கு வந்தது இல்லை சார்ஜிங் கேமிங் எல்லாத்துக்குமே நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பட் நல்லாவே போய்கிட்டு இருக்குது